மேம் என்ன வேணும்ங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஆமாங்க மேம் தெரியுது தெரியுது அதனால தெரியும் மேம் சொல்லுங்கள் என்ன செரிங்க மேம் கண்டிப்பாக பண்ணுவோங்க மேம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் வேறு நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம்ங்க சொல்லுங்கள் மேம் சரிங்க மேம் அரிசியில் என்ன அரிசிங்க மேம் பொன்னி அரிசிங்களா இல்லை இது சீரக சம்பா சரிங்க மேம் அது உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் எப்படியோ டிஸ்கவுண்ட் வரும் அது பார்த்து என்னன்னு போட்டு கொடுத்துர்றேங்க மேம் வேறுங்க மேம் ஓகேங்க மேம் கோல்டு கோல்டு வின்னர் கேன் கொடுத்துருட்டுங்களா

சேரிங்க மேம்

செரிங்க மேம் ம் இது இது ஜி ஆர் பி இதே குடுத்துர்றேங்க மேம் உங்களுக்கு என்ன நெய் வேணுமோ நம்மள்ட்ட நாலு ப்ராடெக்ட் இருக்குது உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ நான் அதை கொடுத்தர்றேங்க மேம் ஆ உங்களுக்கு உங்களுக்கு ஜி ஆர் பி தான் போடுவேன் எப்பயுமே ஓகேங்க மேம் ஓ ஓகே ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் உங்களுக்கு இது என்ன ஆகுது என்ன எவ்வளோ லிஸ்ட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்புட்றேங்க மேம்